ஹலோ சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் டிலே டைலரிங்தானுங்க சார் சொல்லுங்க சார் ம் சொல்லுங்கள் சார் ஓகே சார் ம் எவ்வளோ நாளில் சார் கேட்ணும் உங்களுக்கு எவ்வளோ நாளில் வேணும் ஆர்நூற்றம்பது பேர் இருக்காங்க சார் ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் எங்கள்ட்ட வந்து ஒரு ஐம்பது பேர்க்கிட்ட வேலை பார்க்கறாங்க ஆ முடிச்சு கொடுத்துடுலாம் சார் ஒரு ஒன் வீக் டைம் கொடுத்தீங்னா கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துடுலாம் இப்போ மெட்டீரியல்லாம் வாங்கிட்டிங்களா சார் இனிமேல் தான் வாங்கணுமா துணி க ரெடியாக இருக்குங்களா ஓகே சார் ஒன்றுல்ல சார் நம்ம திருச்சி சத்திரம் பஸ்ஸ்டாண்டு தான் சார் இது டிலேட்டு டைலரிங் அப்படின் சொன்னிங்கனாவே தெரியும் நான் ஃபோன் நம்பர் உங்க லொக்கேஷன் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்சுசிட்டுறேன் ஓகே சார் இப்போ அமௌண்டு வந்து இன்ஷியலாக இப்போ நீங்கள் ஃபுல் அமௌண்டு இப்போயே கட்டிடுவிங்களா சார் இல்லை அட்வான்ஸ்மாரி எவ்வளோ சார் தரிங்க இல்லை சார் கொஞ்சம் இனிஷியலாக ஒரு ஃபிஃப்ட்டி பர்சண்டேஜாவது கட்னிங்கனா கொஞ்சம் நல்லாருக்கும் சார் ஏன்னா நம்ம மெட்டீரியல்லாம் வாங்கியாவணும் இந்த நூலு ப்ளஸ் மிஷினை சர்வீஸ் பண்ணனும் அப்புறோம் ஸ்டாஃப் நைட்டும் பகலுமாக இருந்து வேலை பாத்தாவணும் அவங்குளுக்கு இனிஷியலாக ஒரு அட்டு போனஸ்மாதிரி எடுத்தோனே ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அட்வான்ஸாக கொடுத்தா தான் நைட்டும் பகலுமாக இருந்து வேலை செய்வாங்க ஏன்னா ஒன் வீக்கில் முடிக்கணும் சொல்றிங்களே அதனால் சொல்லுறேன் இது நாங்கள் வந்து ஒரு ஒரு யூனிஃபார்ம் செட்டுக்கு வந்து பாத்தீங்கனா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுரூவா வாங்கறோம் சார் ஷேர்ட்டு அண்டு ஃபேண்டுக்கு நீங்கள் இப்போ ஒரு வந்து ஆறுநூற் பேர்க்கிட்ட சொல்லுறிங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சருவாக்கிட்ட வருது சார் அதனால் ஆர்நூறுரூவா மூணு ஆமாம் சார் முப்பது லட்சருவாக்கிட்ட வருது நீங்கள் இனிஷியலாக அமௌண்ட்டு குடுத்திங்கனா தான் கொஞ்சம் நல்லாருக்கும் சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் நீங்கள் உங்கள் லொகேஷன் அனுப்சுசிர்றேன் சார் நீங்கள் வந்து துணி இது அனுப்சுசிட்ருங்க சார் ஓகே சார் தேங்க்ஸ் ஓகே சார்